தினசரி உபயோகப்படுத்தக் கூடிய ஆப்புகள் நிறைய இருக்குது இதில் வந்து குறிப்பாக சொல்ல போகனுன்னா பணப்பரிவர்த்தனை காண விஷயங்களும் கல்வி சார்ந்த விஷயங்களும் அன்றாடம் வாழ்க்கையில் என்ன எந்த விஷயத்திக்கு நம்ம வந்து அதிகமாக தொல்லைகள் இல்லாமல் இருக்க முடியும் அத்தனை விஷயங்கள்லையும் இந்த ஆப்போடய பயன்பாடுகள் மிகவும் அதிகமாக உள்ளது எதுக்குன்னாலும் நம்ம ஆப்பை வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய காலக்கட்டங்களில் இருக்கோம் உணவுக்காகட்டும் இப்போ வந்து உ உணவு உடை இருப்பிடம் இப்போ ஒரு இருப்பிடம் ஒரு வாடைகைக்கு ஒரு வீடு வேணுன்னா கூட ஒரு ஆப்பு மூலமாக அவங்க வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் மேலும் வந்து வழிகாட்டியாகவும் மிகப்பெரிய ஆப்புகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன இப்போ வந்து இந்த நான்கு சக்கர வாகனங்கள் வந்து மிகவும் இந்த ஆப்புகள் வழிகாட்டியாக மிதவும் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது அதுப் போல் அன்றாடம் வாழ்க்கையில் ஒன்றி விட்டது இந்த ஆப்புகள்ளெல்லாம் ஆகவே இது நல்ல முறையில் நாம் ஓ உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தப்படுகின்றது